அப்போ வந்து நிறைய பேர் வந்து மதத்தை வச்சு நிறைய கலவரம் உருவாக்கிறாங்க அது உண்மை தான் மதத்தை வைச்சே கட்சி நிறைய பேர் தொடங்கி அதை தூண்டி அதுக்கு மக்களுக்குள்ளே வந்து கலவரத்தை வைக்கிறாங்க ஒரு ஜாதி பெருசு ஒரு ஜாதி கீழே ஒரு மதம் பெருசு ஒரு மதம் கீழே இப்போ இங் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்து மதம் வந்து பெருசு முஸ்லீம் வந்து இருக்கக்கூடாது அப்படில்லாம் வந்து சொல்கிறாங்க அப்படில்லாம் இருக்கவேக்கூடாது எல்லா மதமும் வந்து ஒரே மதம் தான் அந்த அந்த மாதிரி வந்து க அரசியலில் வந்து எல்லாேருமே இப்படி பண்ணுறவங்கள வந்து சட்டப்பூர்வமாக ஏதாவது தண்டிக்கணும் இப்போது அரசியல்வாதிகளே வந்து இப்போ அதிகமான பேர் வந்து இது மதத்தை தூண்டி அதுக்கு அதை வச்சு நிறைய பேர் வந்து வாக்குகளெலாம் வாங்கிக்கிறாங்க ஒரு மதத்தை புகழ்ந்து பேசி அப்படி தான் சொல்லி வாக்குகளெலாம் வாங்கிக்கிறாங்க மதங்கிறது வந்து எல்லாேருக்குமே பொதுவான விஷயம் மக்களுக்குள்ளே அப்படியான ஒரு இது பிரிவினை இல்லை எல்லாேருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அவங்க எல்லாேருமே வந்து ஒரே மாதிரியானதாக தான் இருக்காங்க இந்த இதில் இடைல தான் சில பேர் வந்து அவங்க வந்து பிரிக்கிற மாதிரி சில கருத்துக்களெலாம் சொல்கிறாங்க ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் நிறைய பேர் வந்து ஒற்றுமையா இருக்கிறத நாமளே நிறைய பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் சமூக வலைத்தளங்களில் அதனால வந்து அரசியலில் யார் அரசியல்வாதிகள் வந்து நம்மகிட்ட வந்து மதத்தை பற்றி ஏதாவது எடுத்து பேசினாங்கனாலோ ஏதாவது சொன்னாலோ நாம் தான் வந்து தவிர்த்துக்கிட்டு அவங்க அப்படி தான் அப்படி சொல்லிவிட்டு போயிடணும் அதை நம்பாமல் நாம் வந்து நம்ம கூட உள்ளவங்களை நாம் தான் பார்த்துக்கணும் சமம்ங்கிற மாதிரி பார்த்துக்கணும் மதத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம கூட பிற எல்லாேருமே வந்து ஒரே ஒரே மாதிரி உள்ளவங்க தான் நமக்கொன்றுனா அவங்களும் வந்து உதவுவாங்க நாமளும் அவங்களுக்கு ஒன்றுனா போய் உதவணும் இதுக்கு இடைல வந்து அரசியல்வாதிகளெலாம் வந்தாங்கனால் அவங்கள பற்றி நம்ம எதுவும் கண்டுக்காமல் நாம் உண்டு நம்ம வந்து அவங்களுக்கான ஒரு வழியை மட்டும் பார்த்துக்கிட்டு நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டு இருந்துக்கணும் யார் எது சொன்னாலும் நம்பாமல் அவங்களுக்கு ஒரு ஒற்றுமையாக நம்ம இருந்தோன்னால் இந்தியா வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல நாடாக இருக்கும்